சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நிறையா சுற்றுலாத் தளங்கள் நிறையா அடையாளங்களெலாம் வந்து நிறையா கிடைச்சிருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அப்படிங்குற ஒரு ஊரில் வந்து நம்ம பழங்கால மக்கள் வந்து யூஸ் பண்ணிண பாத்திரங்கள் அவங்க கட்டின அந்த வீடு என்னென்ன செங்கல் அவங்க என்னென்ன பானை யூஸ் பண்ணிணாங்க அவங்க யூஸ் பண்ணிண காயின்ஸு அப்போ மக்களோடய ஓடு மண்டை ஓடு அவங்களோட எலும்பு அதுக்கப்புறோம் அவங்க வந்து இன்னும் என்னென்ன சிலைகள் என்னென்ன பழங்காலத்துல யூஸ் பண்ணிணாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ விஷயமும் வந்து அங்கே கிடைச்சிச்சு அங்கே வந்து ஒரு அகழாய்வு பணி ஏற்பட்டதில் வந்து நிறையா விஷயங்கள் கிடைக்க ஆரமிக்கும் இன்னும் அவங்க வந்து நிறையா கண்டுபிடிச்சுக்கிட்டுருக்காங்க அதெல்லாம் மக்களுக்கு எல்லோருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அருங்காட்சியத்தில் வச்சு எல்லோருக்குமே டிஸ்பிளே பண்ணுறாங்க யார் வேணால் போய் வந்து அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்குற மாதிரி அதை தவிர அப்படி சொன்னால் காரைக்குடியில் வந்து ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு இருக்குது ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா அதெலாம் பழங்காலத்துல உள்ளது அதுக்கு வந்து நிறையப் பேர் வந்து டூரிஸ்ட் வந்து நல்லா விசிட் பண்ணிவிட்டு போவாங்க அதுபோக சின்ன முத்துமாரியம்மன் கோயில் அப்படிங்குறது அந்தத் திருவிழா வந்து எங்கே இருக்கிற மக்களும் வந்து அந்த காரைக்குடிக்கு வந்து வழிபட்டுட்டு போவாங்க